தமிழ் புத்தாண்டுன்னால் தமிழ்நாட்டில் சித்திரை ஒன்றுனா சித்திரை மாதம் சித்திரை மாதம் ஒன்று இந்த சித்திரை கனி கொண்டாடுவாங்க தமிழ் தமிழ்நாட்டில் அது மெயினாக கொண்டாடுவாங்க பொங்கல் பொங்கல் பொங்கல் வந்து ஜனவரி பதினாலு வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க அது ஆடி ஆடி மாதம்னா ஆடி பதினெட்டு கொண்டாடுவாங்க அதுதான் ஆடி நோம்பு அது கொண்டாடுவாங்க வேறு ஏதும்